ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து அவ்வளவா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ எதுவும் ஆப்ஸ் எதுனாலும் ஃபோட்டோ வந்து அதிகமாக இந்த ஃபோட்டோவெல்லாம் நல்ல க்ளாரிட்டியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ நல்லா தெளிவாக இருக்காது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கு என்ன வித்தியாசம்னால் ஐஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோ நம்ம வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியாது இதே நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நம்ம ஃபோட்டோவை ஜூம் பண்ணியும் எப்பிடினாலும் நம்ம தேவையானால் எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதே ஐஃபோன்னு வச்சுக்கோங்களேன் ஐஃபோனில் வந்து எல்லாமே எல்லா வசதியும் அதில் இருக்கும் ஐஃபோனில் வந்து கேமரா செல்லு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஐஃபோன் என்ன வித்தியாசம் என்னென்னா இப்போ நான் கூட விவோ ஒய் டுவென்டி தான் யூஸ் பண்ணுறேன் கேமரா ஓரளவு சுமாராக இருக்குது சார்ஜெல்லாம் எல்லாம் பரவாயில்லாம தான் இருக்கு ஆனால் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இறங்குது ஆமாம் அந்த அந்த ப்ராடெக்ட் நான் சொல்லலை இதுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்னால் ஐஃபோன் வந்து குவாலிட்டி கூடினது எங்கே எல்லா பக்கமும் நல்ல நெ நெட் நெட்டோ எதுனாலும் நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஐஃபோனுக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து நல்ல எப்படி சொல்கிறதுன்னா ஐஃபோனில் வந்து ஃபோட்டாே க்ளாரிட்டி வந்து நல்லா நல்லாயிருக்கும் பார்க்க வந்து ஜம்முன்னு பார்க்க வந்து ஃபோட்டாே எடுத்தாலே அதில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டாே வந்து உடஞ்சிருக்கும் அப்படி இப்படினு சொல்வாங்க இல்லை அது மாதிரி உடஞ்சிருக்காது நல்ல தெளிவாக இருக்கும் பக்காவாக நம்ம நம்ம நின்ற மாதிரி ஜம்முனு இருக்கும் எந்தவிதமான இதுவும் இருக்காது அசைவுகளும் இருக்காது ஃபோட்டோவில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து அதேமாரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம ரெமினி ஃபோட்டாே மட்டும் தான் ஐஃபோனுக்கு ஈக்குவலாக வரும் புரியுதா என்ன ஒன்று ஐஃபோன் ஐஃபோன் ஐஃபோன் இருக்குல்லே ஐஃபோனில் வந்து எந்த இது கிடச்சாலும் வாரண்டி கேரண்டி எல்லாமே அதுக்கு உண்டு ஐஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து ஒரளவு ரெண்டு மாதம் ஆறுமாதம் இந்தமாதிரி தான் அவங்களுக்கு அதுக்கு வந்து நான் சொல்லுவாங்கள் இதேமாரி தான் நம்ம வந்து இப்போ நான் இதுக்கு இடையில் வசதி இருக்கறவங்க வந்து ஐஃபோன் வச்சுருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிறவங்க வந்து வசதி இல்லாதவங்கள் அப்படின்னு நான் யாராக ரிச்சாக இருந்தவங்க வந்து ஐ ஐஃபோனை யூஸ் பண்ணுவாங்க ஐஃபோன் வந்து நல்ல குவாலிட்டி உள்ளது நல்லா ப்ரா நல்ல ப்ராசஸ் தான் அதை வந்து எதுவும் சொல்ல விரும்பலை ஆண்ட்ராய்டு ஃபோனும் அதேமாரி தான் ஆண்ட்ராய்டு ஃபோனும் நல்ல ஃபோனு தான் இதுதான் இ இந்த ஃபோனு தான் அது இல்லைன்னா ரெண்டு ஃபோனையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண் என்னை பொறுத்தவரைக்கும் ஐஃபோன் நல்லா எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்குது